எனக்கு எம்ப்ராய்டிங்னால் ரொம்ப பிடிக்கும் என் பிளவுஸு நானே ஒர்க் பண்ணிடுவேன் அது நான் போட்டு போன பிளவுஸ் பார்த்துட்டு எல்லாரும் நல்லாருக்குது அப்படிம்பாங்க அதனால் அவங்களுக்கும் எல்லா ஒர்க் பண்ணி தருவேன் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாதிரி ஆரி ஒர்க்கு எல்லாம் என்ன பேஸிக்காக தெரியும் மறுபடியும் நல்லா அதில் நல்லா இன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது மறுபடியும் எல்லாம் கேட்பாங்க அதனால் சரிப்பா நான் கத்துகிட்டு உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா சொல்லுவேன் அதனால் நான் போய் அதை பேஸிக்காக நான் போய் கத்துகிட்டு நல்லா பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு ந ந இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்புறம் நானே எங்கள் வீட்டில இருக்கிற ஸேரீ அதெலாம் இருக்குது அதை நல்லா கட் பண்ணி பாப்பாவுங்களுக்கெல்லாம் ப பட்டு பாவாடை அந்த மாதிரி இதெல்லாம் தச்சி தருவேன் அப்புறம் அதையும் பார்த்துட்டு அந்த மாதிரி எல்லாம் நல்லா பண்ணுவேன்